இந்த காலக்கட்டங்களில் பார்த்தா நிறையா குழந்தைங்கள் கல்வி நிறையா தேவைப்படுது நிறைய பேர் இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க முன்னாடி மாதிரி யாரும் கிடையாது இப்போ எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லா கொழந்தைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க படிக்க வைக்கிறாங்க அந்த காலத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடில்லாம் பார்த்தீங்கன்னா கொழந்தைங்களலாம் ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டாங்க முக்கியமாக பெண் குழந்தைகள்லாம் அனுப்பவே மாட்டாங்க உனக்குலாம் எதுக்கு படிப்பு வீட்டுலேயே இரு சமையல் கட்டுலேயே இரு சமையல் வேலை கற்றுக்க வீட்டு வேலை பார் ஒரு அடிமைத்தனமாகவே நடத்தினாங்க அவங்களுக்கு வந்து கல்விக்கான முக்கியத்துவம் தெரியவே இல்லை கல்வியெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காலம்லாம் அப்படி கிடையவே கிடையாது கவெர்மெண்ட் நிறையா ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கு நிறைய பேர் படிக்கிறதுக்காக நிறைய திட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோருக்கும் அது நிறைய இப்போ அது மூலிமா நிறைய பசங்கள் வந்து படிச்சுட்டு நல்ல வேலையிலல்லாம் இருக்காங்க கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கு ஃப்ரீயாக எஜிகேஷன்னு ஃப்ரீயாக சாப்பாடு உமன்ஸுக்கு நிறைய வெல்ஃபேர்லாம் கொண்டு வந்திருக்கு அவங்க சேஃப்டிக்கும் சரி அவங்க எஜுகேஷனுக்கும் சரி ஸ்கூல் போறதுலேருந்து வர வரையும் நிறைய சைக்கிள் கொடுக்குறாங்க லேப்டாப் கொடுக்குறாங்க புக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க மத்யம் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நல்லா ஹெல்த்தியான உணவும் நிறையா கொடுக்குறாங்க இந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்குதான் அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க மேக்ஸிமம் எல்லோரும் படிக்க அனுப்பிடுறாங்க அதில் ஒரு சில பேர்தான் வந்து நிறையா படிக்க வைக்கக்கூடாது அனுப்பக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இப்போ அவங்களுக்கான நிறைய விழிப்புணர்வும் நிறைய பேர் ஏற்படுத்திட்டே இருக்காங்க கல்வியை பற்றி முக்கியத்துவத்தை போய் அவங்களுக்கு புரிய வைச்சி பசங்களை வந்து கல்வி கற்றுக்க அனுப்புங்கள் அப்டின்னு சொல்லி நிறைய வேலைலாம் அரசானம் பண்ணிக்கிட்டுருக்கு இதனால நிறைய பேருக்கு நிறைய நன்மைலாம் நடக்குது நிறைய பேர் போய் ஓனா அவங்களா படிக்கிறாங்க படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைலேருந்து அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சிக்கிறாங்க முக்கியமாக பெண்கள் இப்போ நிறைய முன்னேற்றத்துக்கு கவர்மெண்ட் வந்து நிறையா சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க நிறைய அவங்க ஸ்கூலில் படிக்க தேவையான பாடத்திட்டங்கள் பெண்களுக்குதான் எல்லாத்துலேயும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பசங்களை படித்தது போதும் நீ வேலைக்கு போ நீ போய் சம்பாதிச்சுட்டு வா அதுமாதிரி நிறைய சின்ன கொழந்தைங்கள்லாம் நிறைய வேலைக்கு அனுப்புகிறாங்க அந்தமாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்டின்னு சொல்லி நிறையா அந்தமாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் தண்டனைங்களும் வழங்குகிறாங்க இதுமாதிரி பசங்களை கொடுமைப் படுத்தக்கூடாது அவங்கள படிக்க வைக்கணும் அவங்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்டின்னு சொல்லி அவங்களோட அறியாமையை நீக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு அதமாதிரிலாம் ஏற்படுத்துகிறாங்க போய்ட்டு வீடு வீடாக தெருத்தெருவாக அந்த கிராமப்புறங்களில் தான் நிறையா இந்தமாதிரி கொடுமைல்லாம் நடக்குது அதல்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் நிறையா பசங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது அவங்களோட லைஃப்புக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்டின்னு சொல்லி இப்போ நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்ட்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களோட குழந்தைகள் எதிர்காலத்தை நெனைச்சி பார்த்து அனுப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்கவைக்கணும் அவங்களுக்கான வசதி எல்லாம் கவுர்மெண்ட் செஞ்சுத்தருது நீங்கள் வீட்டில் வைச்சிருக்காம அனுப்பினா மட்டும் போதும் அது நிறைய பேருக்கு புரியாமல் நிறைய சில பேர் கொடுமைல்லாம் படுத்திக்கிட்டுருக்காங்க வீட்டு வேலை தான் பார்க்கணும் சமையல் கட்டில் தான் இருக்கணும் படிக்கலாம் போகக்கூடாது இந்த கிராமப்புறங்களில் தான் இது மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு இந்தமாதிரி விஷயல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் எல்லா ஈக்குவாலிட்டியும் ஒன்னாக கிடைக்கணும் அப்டின்னு சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க அதை வந்து தெரியாதவங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் அந்தமாதிரி யாரையாவது நம்ம பாத்தோம்னா அவங்களையும் படிக்க வைக்கணும் அதுக்கான வழிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் கல்விங்கிறது இந்த காலத்தை பொறுத்த வரையும் ரொம்ப முக்கியமான ஒன்று கல்வி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் நல்லது யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது வீட்டில் இருந்தால் என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடையாது அவங்கவங்க கல்வி நலன் திட்டங்கள் வந்து நிறைய இருக்குது நம்மதான் அதை யூஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்தா மாதிரி இருக்குது நிறையா ஸ்காலர்ஷிப் அந்தமாதிரி கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு நிறைய தேவைகள் அதுமாதிரிலாம் நிறையா இருக்குது நம்ம அதுதான் நம்மதான் நம்ம பயன்படுத்திக்கணும் நிறைய திட்டங்கள் இருக்குது கொண்டு வந்திருக்காங்க அதலாம் நம்மதான் யூஸ் பண்ணிக்கணும் சில பேருக்கு அதல்லாம் புரியமாட்டேங்குது அதல்லாம் இல்லாமல் எல்லோரும் எல்லோரையும் படிக்க அனுப்பணும் அதுக்கான விழிப்புணர்வும் எல்லோருக்கும் தெரியணும்